நாங்கள் தண்ணீரில் நீந்தும் பொழுது தா உடலுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றால் ஆடை உடம்பு முழுதும் ஆடை அணிய வேண்டும் அணிந்து கொண்டால் ஒடம்புக்கு எந்த கீறலும் எந்த காயமும் ஏற்படாது இரண்டாவதாக தலைக்கு தொப்பி அணிய வேண்டும் தொப்பி காதுக்கு சேத்து அணிய வேண்டும் அணிந்து கொண்டால் காதுக்குள் தண்ணீர் உள்ளே போகாது இது தலையும் நனையாது மூன்றாவதாக கண்ணுக்கு கண்ணாடி போட்டுக்கொள்ளவும் போட்டுக் கொண்டால் அது இர எங்கள் கண்ணுக்கு எந்த தூசும் தும்பும் எதுவும் வந்து கண்ணுக்கு படாது நாங்கள் நேராக செல்லும் பாதை கரெட்டாக இருக்கும் போய் சேரும் வழி நன்றாக சேர்ந்து கொள்ளலாம்